ஆமாம் சார் வணக்கம் சார் அப்படிங்களா சார் சிங்கிள் டோரு ஆரம்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்ப ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயரரூபாயில இருந்து இருக்குது சார் நல்லா லை சொல்லுங்கள் ஆ கெப்பாசிட்டி லிட்ரு கணக்கு கெப்பாசிட்டி நல்லாருக்கும் நல்லா கூலிங் நல்லா தாங்கும் கேரண்டி உண்டு சார் கேரண்டி அஞ்சு வருஷம் கேரண்டி டபுள் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனென்டாயிரம் வரும் சார் எக்ஸ்டா ஒரு நாலு ஐயாயிரரூவா கூட வரும் நல்லா லைஃபு வரும் காலைல ஒரு ஒம்பதரைக்கிலாம் வந்துடுவோம் சார் ஆமாம் ஆ நாங்களே பண்ணுறோம் சார் நீங்கள் சிரம பட வேண்டாம் நீங்கள் உங்கள் அட்ரஸை சொல்லிட்டு புக் பண்ணிட்டீங்கன்னாக்க எங்கள் கம்பெனி வண்டி இருக்குது அதில் வச்சி நாங்கள் பேக்கிங் பண்ணி சேஃப்டியாக அனுப்பிடுவோம் இங்கே உங்கள் வீட்டில இறக்கி செட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஆ அதெலாம் வரும் சார் ரெண்டு பேர் வருவாங்கள் ஸ்டாஃப் வருவாங்கள் நம்ம ஸ்டாஃப் வருவாங்கள் சேஃப்டியாக இறக்கி எங்கே வைக்கணுமோ சொல்லுங்கள் அங்கே வச்சி ஃப்ரிட்ஜை ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆ சொல்லுங்கள் ஆ சரி ஆ இருக்குது சார் ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது ஆ டார்க் இருக்குது லைட் கலர் இருக்குது சிமெண்டு கலர்ல இருக்குது க்ரே கலர்ல இருக்குது உங்கள் எந்த ஃப்ரிட்ஜு எந்த கலர்ல பிடிக்குதோ பாருங்கள் ஆ பாருங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சார் ஆ கண்டிப்பாக சார் உங்களுக்கு மற்ற கடையை விட நம்ம கடை ம் அப்படிங்களா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக மற்ற கடையை விட நம்ம கடையில் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சார்

அப்படிங்களா சரி

கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க செஞ்சி தர்றோம் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் ரேட்டு வந்து எங்கள் கடை ரேட்டு மற்ற கடையில் கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம ஏன்னா நம்ம காலைல வாங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஆ இப்போ புதுசுலாம் நிறைய ஃப்ரிட்ஜு வந்திருக்கு மாடல் வந்திருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆ சே நல்லது வாங்க